நான் போன வாரம் அமேசான்ல ரெட்மி எய்ட் டிஎம் மொபைல் வாங்கியிருந்தேன் அந்த மொபைல் யூஸ் பண்ண நல்லா இருக்கு சார்ஜ் எல்லாம் நல்லா நிற்குது ஹெட்செட் போட்டாலும் நல்லா கேட்குது மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது கேமிங் கூட நல்லா இருக்குது என்னைப் பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இதை வாங்கியிருக்காங்க அவர்களுக்கும் இந்த மொபைல் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க கால் க்வாலிட்டி சவுண்ட்டு க்வாலிட்டி எல்லாமே கரெக்டா இருக்குது கேம் விளையாடலாம் நல்லா கரெக்ட்டா இருக்குது எதுவும் ஹேங் ஆகாமல் இருக்குது சார்ஜ் நல்லா அதிக நேரம் நிற்குது அதனாலே நம்ப நைட்டு டிராவலிங்குலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் தைரியமாக எந்த பிரச்சினையும் வராது இந்த மொபைல் வாங்குங்கள்